கடந்த பத்து வருடமாவே பூமியில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது அது இந்தியாவை மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளையும் பாதிக்குது முக்கியமாக சொல்லப் போனால் புவி வெப்பமயமாகறத நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்துட்ருக்கோம் புவி வெப்பமடையறது மட்டும் இல்லாமல் நிறையா பருவ கால மாற்றங்களும் ஏற்படுது நெறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது இப்போ நான் இப்போ கொஞ்சம் நாளாகவே நான் சுற்றி இருக்க பக்கக்கங்கள ஏரியாவில் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் மாறி இருக்கு இப்போ பாத்தோம்னா விவசாய நிலங்கள்லாம் அழிச்சுட்டு லேண்ட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டாக மழை வருது கிடையாது மழை வர நேரத்தில் மழை வரது கிடையாது மழை ஒரு சில நேரங்களில் அதிகமாக வருது ஒரு சில ஒரு இடத்துல திடீர்னு வறட்சின்னு சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல திடீர்னு வெள்ளம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க திடீர்னு நிலநடுக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க திடீர்னு சுனாமி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இது எதுவும் கணிக்க முடியாத ஒன்னாக இருக்குது விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சி பண்ணி இந்த இதுக்கான விஷயங்கள்லாம் கண்டுப்பிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரே ரீசன் பார்த்தோம்னா புவி வெப்பமயமாகுது அதனால் பனி மலையெல்லாம் உருகிறங்காட்டி கடல் மட்டம் அதிகமாகுது இதனால் புவியோட உள்ளடுக்கில் உள் பகுதியில் வந்து நிறையா மாற்றங்கள் நடக்குது அதனால் சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் பருவ காலங்கள்லேயே நிறையா மாற்றங்கள் வருது இப்போ கோடைக்காலத்தில் பாத்தோம்னா மழை பெய்து மழை காலத்தில் குளிர் அடிக்குது குளிர் காலத்தில் வெயிலாக இருக்கு ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இந்திய புவி வெப்பமடைகிறதுக்கு ரீசன் இருக்கு ரீசனாக இருக்கும்னு சொல்கிறாங்க